நாங்கள் வந்து இது கூகுளில் வந்து கூகுள் தமிழ் டைப்பிங்கின்னு ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எப்படி சொல்கிறது ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஃபார்ம் போட்டுட்ருக்கோம் அப்படின்னா அந்த கூகுளில் வந்து நமக்கு இங்கிலீஷில் தான் வரும் நேம் வந்து தமிழில் நம்மளால் அடிக்க முடியாது அப்படி அடிக்க முடியாத சுச்சிவேஷனுக்கு நம்ம இந்த கூகுள் தமிழ் டைப்பிங் அப்படின்ற ஆப்ஷனை கூகுளில் சர்ச் பண்ணி அடித்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் கரெக்டாக வரும் அப்போ இங்கே அதை காப்பி பண்ணி அந்த அப்ளிகேஷனை வந்து நம்மளால் ஈஸியாக பேஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்புறம் வந்து இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு எப்படி சொல்கிறது இப்போ இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகம் மலை பிரதேசம் எந்த ஊர் எந்த இடத்துல இருக்குனே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இதே கூகுள் மேப்பில் நம்ம அந்த இடத்த எண்ட்ரு பண்ணிட்டு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது துல்லியமாக தான் நம்மளை கூட்டிகிட்டு போகும் எதுவுமே வந்து ராங் ரூட்டாக இருக்காது ஆனால் நம்ம அந்த இன்ஸ்ட்ரெக்ஷனை கரெக்டாக காதில் வாங்காமல் மாற்றி போயிட்டால் தான் அது வந்து தப்பாக இருக்கும் தவிர மற்றபடி எல்லாம் கூகுள் மேப் பர்ஃபெக்ட்டான ஒரு ரூட்டை தான் வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அது இல்லாமல் அந்த கூகுள் வாய்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை படிச்சவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி எல்லோரும் வந்து இப்போது ஈஸியாக கூகுள் மேப் வச்சி எங்கே வழி தெரியாமல் இருந்தாலும் அந்த இடத்துல நெக் க நெட்வொர்க் ஒன்று இருந்தால் மட்டும் போதும் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்து சேர்ற அளவுக்கு நம்மள அவ்வளோ அழகா நம்மளை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் கூகுள் மேப் வந்து நமக்கு இப்போ இருக்கிற இது காலத்தில் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது கூகுள் மேப் இருந்தால் நம்ம இங்கேருந்து எங்கே வேணுணாலும் போயிட்டு எங்கே வேணுணாலும் நம்ம திரும்பி வந்துடலாம் நம்ம டெஸ்டினேஷன் என்ன நம்ம போகிற வேண்டிய இடம் எங்கே இருக்கும் எந்த கட்டு எங்கே டோல் வரும் எல்லாத்தியும் ஏ டூ இஸட் நமக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுது